தமிழ் வந்து ஒரு மிக மிக தொன்மையான ஒரு மொழி தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் தமிழ் பேசக்கூடியவர்களாக இருந்திருக்கறாங்க இந்த தமிழ்நாட்டுக்கும் வந்து ரொம்ப கலாச்சார அம்சங்கள் வந்து நிறஞ்சி இருந்துருக்குது அதே மாதிரி கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கறாங்க இதில் வந்து நம்ம ஆட்சி செய்த மன்னர்கள் கலையை கலைக்காக தன்னை அர்ப்பணிச்சு கலையை வளர்த்துருக்காங்க அதே மாதிரி மொழியை வளர்த்துருக்காங்க அதே மாதிரி வந்து அவங்களோட கலாச்சாரத்தை வந்து மேம்படுத்தியிருக்காங்க கலாச்சாரம் அப்படின்னா நிறைய நாகரீகங்களை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அறிமுகப்படுத்தியிருக்கறாங்க அவங்க வாழ்வியல் முறைகளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உயரியதாக இருந்திருக்குது அவங்க எண்ணங்களே ரொம்ப உயரியதாக இருந்திருக்குது அவங்க பயன்படுத்திய முறைகளாகட்டும் அவங்க பயன்படுத்திய பாண்டங்களாகட்டும் அவங்க பயன்படுத்திய கருவிகளாகட்டும் வீட்டு உபயோக பொருட்களாகட்டும் இது எல்லாமே ஒரு அறிவியல் அடிப்படையிலான விஷயங்கள கண்ணுற்று தான் அதை செஞ்சுருக்கறாங்க அதே மாதிரி மருத்துவத்தில் ரொம்ப ரொம்ப வந்து ஒரு முன்னோடியாக இருந்திருக்கறாங்கன்னு நம்ம சொல்லணும் நமக்கு கிடைக்கக்கூடிய இலக்கியங்கள் இலக்கண புத்தகங்கள் இதையெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது தமிழ்நாடு வந்து நிஜமாகவே ஒரு கலாச்சாரத்தில் முன்னோடியாக இருந்திருக்கறாங்க எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட திருக்குறளில் சொல்லப்படாத விஷயங்களே வந்து கிடையாது எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு சு முன்னாடி சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து தொல்காப்பியத்தில் வந்து இருக்குது ஒரு மொழியினோடய அனைத்து இலக்கண கூறுகளையும் தொல்காப்பியம் வந்து அடக்கி வெச்சுருக்கு இதை வந்து யாருமே மறுக்கவே முடியாது இ இந்த மாதிரி நம்மளுடைய தமிழ்நாட்டில் சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க அவங்க நிறைய மருத்துவ குறிப்புகளை எழுதி வெச்சுருக்காங்க திருமூலர் திருமந்திரம் கொடுத்துருக்கறாரு இதை மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு ஏனால் சான்று இருக்குது அந்த கலாச்சாரம் அம்சங்கள் வந்து தமிழ்நாட்டில் முக்கியத்துவம் வகிக்கிது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அதில் வந்து தமிழராக நம்ம வந்து இது பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான் இதில் வந்து முக்கியமாக கோவில்களை நிர்மாணித்ததுலையும் அந்த கோவில்களில் நிறைய பாதுகாத்து வெச்சதையும் தானியங்களில் இருந்து போர் முறைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகளில் இருந்து நம்ம கலாச்சாரத்தை வந்து வடிவமைச்சி அத வந்து ஓவியங்களாகவும் அதை வந்து சிற்பங்களாகவும் அவங்க வாழ்வியல் முறைகளை சிற்பங்களாவும் வடிச்சு இதை வந்து தலைமுறை தலைமுறையாக மக்கள் இதை வந்து பார்த்து புரிஞ்சு உணர்ந்து நடந்துக்க வேண்டிய கட்டாயத்தையும் செய்து வைத்துவிட்டு நம்மளோடய முன்னோர்கள் சென்றிருக்கிறார்கள் இதுதான் உண்மை